நம்ம வீட்டில் செடிகள் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் வந்து நம்ம விவசாயி தொழிலாளர்கள் விவசாயம் பராமரிக்கிற விவசாயிக்கிட்டே இருந்து நம்ம நிறையா பெத்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வேளாண்மை விவசாயிகள் அதிகாரிகள் இருப்பாங்க ஊரக அதிகாரிகளும் இருப்பாங்க அவர்களிருந்து நம்ம விவசாயத்தை செடிகளை பற்றி ஆரோக்கியமாக எப்படி வைத் வை வைத்து கொள்கிறது எப்படி என்று நம்ம கேட்டு தெரிஞ்சு அவங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதன் முறையாக நம்ம அந்த செடிகளை பராமரிச்சுட்ருக்கும்போது நம்ம செடிகள் இப்படித்தான் பராமரிக்கணும் நம்ம உணர்ந்து நம்மளே சில வேலைகளை தொடர்ந்து செஞ்சு வரும்போது ஓ செடிகள் ஆரோக்கியமாக இருக்குது என்று நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தேவையான சந்தேகங்கள் ஏற்படும்போதும் ஆலோசனைகள் நம்ம யாரோ ஒருத்தர் கிட்டே நம்ம வாங்கணும் அந்த செடிகள் எப்படியும் நம்ம ஆரோக்கியமாக வளர்த்துறது அப்படி என்று க நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கிடச்சி பிறகு உடனடியாக அந்த வேளாண் அதிகாரி கிட்டே போய் இந்த மாதிரி எங்களுக்கு செடிகள் நாங்கள் வளர்த்துறோம் அது ஆரோக்கியமாக வரணும் நீங்கள் அதுக்கான எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க எவ்வளோ நேரம் ஆலோசனை நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு அவர் கிட்டே கேட்டு தெரிஞ்சு சரி உங்கள் செடிகள் எத்தனை செடிகள் வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஆலோசனை கேட்பாங்க நாங்கள் வந்து இந்தெந்த செடிகள் வச்சுருக்குறோம் இவ்வளவு பரப்பளவில் வச்சுருக்குறோம் அதை ஆலோசனையாக உடனடியா எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நல்ல முறையாக ஆரோக்கியமாக அந்த செடிகளை நாங்கள் வளர்க்கோணும் அந்த செடிகளை வளர்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படிங்கறது நாங்கள் ஒரு ஒ காலக்கட்டத்தில் ஒரு கணிப்பு எடுத்துக்கிறோம் அதை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நல்ல முறையாக ஒரு ஆலோசனை கொடுங்க அந்த அன்பிடகிய அதன் பிறகாக எங்களுக்கு எல்லாம் ஒரு வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி அந்த ஆரோக்கியமான வைத்திருக்கிறது தேவையான செடிகளை எப்படி நம்ம வளர்த்து எடுக்கிறதுன்ற நாங்கள் ஒரு சி சிந் சிந்தனையாக செயல்பட்டு அந்த செடிகளை மேக வேகமாக வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை எங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு வேகமான செயல்பாடுகளும் கொண்டு வந்த பிறகு அந்த செடிகளை நல்லா முறையாக அந்த செடிகள் தேவையாக வேகமாக வளரும்போது அந்த செடிகள் எப்படி எப்படி வளரணும் அப்படின்ட்டு நாங்கள் தொடஞ்சு கவனிச்சுட்ருக்கும்போது அந்த ஆலோசனை பெ பெற்றதுனால் அந்த செடிகளை எப்படி நம்ம சீக்கிரமா வளர்க்குறது என்ற நம்ம தெரிஞ்ச பிறகு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நாங்கள் தெரிஞ்சுட்டமுனா அந்த செடிகள் வந்து எந்த பிரச்சினையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நம்ம தேவையான எல்லா ஆலோசனையும் நம்ம வாங்கியாச்சு நம்ம இப்படித்தான் வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்த்துமுன்னா அந்த செடிகள் வந்து சீக்கிரமா வளரும் அதை ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிறைபாட்டுக்கு வந்த பிறகு அதை நம்ம தொடர்ந்து அந்த வேலைகளை செய்யும்போது செடிகள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேவையான ஆலோசனைகளும் நம்ம வாங்கின பிறகு நம்மளுக்கு ஈஸியான ஒரு வேலை வாய்ப்புகளும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக செடிகளை வளர்க்குறதுக்கான ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மிக வேகமாக செடிகள் வளர்வதற்கும் நல்லபடியாக நம்ம வேலை செய்யும்போது அது தொடர்ந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நம்ம தேவையான செடிகளும் அதிகரிச்சுக்கலாம் இடங்களையும் அதிகரிச்சுக்கலாம் நல்லபடியாக வளர்க்கிறதுக்கும் ஆலோசனை வந்த பிறகு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் அந்த செடி வேகமாக வளரும் செடியாக நிறையா செடிகளை வளர்க்கலாம் அதிகமான செடிகளும் வளர்க்கலாம் நம்ம வேலை செய்ய செய்ய நம்ம அந்த செடிகள் ஆரோக்கியமாக வர்றது நம்ம நேரடியாக நம்ம ஆலோசனைப்படி கண் பார்வைக்கு அந்த செடிகள் மிக ஆரோக்கியமாக வளர்கிறத பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம்